இப்போ கலைகளில் வந்து நம்ம ஒரு பொருளை செய்யத் தெரியல அப்படின்னா ஒன்னு நம்ம யூட்டியூப்பில் இல்லை கூகுளில் எதுலயோ ஒன்னுத்துல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பொருளை செய்ய வேண்டிய நேம் போட்டால் அந்த பொருள் செய்கிறது ஒரு ஒரு மெத்தேடும் வீடியோ எடுத்து போடுவாங்க அந்தமாதிரி பார்த்து செய்யலாம் அப்புறம் வந்து கைவினைப் பொருட்கள் வந்து நியைய பேரு செய்வாங்கள் அந்த இது லன்ச்சு கூட பின்றது இந்தமாதிரி எல்லாம் நிறைய கைவினைப் பொருட்கள் செய்வாங்கள் அந்தமாதிரிலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ யூடியூப்பில் இன்ஸ்ட்டாக்ராமில் இந்தமாதிரிலாம் போட ஆரம்மிக்கிறாங்க இந்தமாதிரி வீடியோலாம் இப்போ ட்ரெண்டிங்க்கில் போயிருக்குது அந்தமாதிரி வீடியோலாம் பார்க்க நல்லா இருக்கும்